கூடலூர் வளர்ச்சி அடிப்படையில் அங்கே நிறையாவே இருக்குது சுற்றுலாத்தலங்கள் அதெல்லாம் புதுப்பிக்கணும் முதுமலை டைகர் ரிசர்வ் நீடில் ராக் வ்யூ பாயிண்ட் ஃபிராக் ஹில் ஜீனி போல் சந்தானவளர்ச்சி முருகன் டெம்பிள் இதெல்லா இருக்குது இதெல்லாம் வந்து சீர்த்திருத்துகிறதுக்கு பொருளாதாரம் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கற பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த சுற்றுச்சூழலையும் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு அங்கே ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அதை மாதிரிலாம் பண்ணால் அந்த சுற்றுச்சூழலையும் நம்ம இது பண்ணலாம் இலக்கு இயற்கை வளங்களையும் நம்ம காப்பாற்றலாம் இதுக்கெலாம் வந்து அந்த மாவட்டத்தோடய பொலிட்டீஷியன்ஸ் தான் வந்து அந்த வசதிகளெலாம் செஞ்சு கொடுத்து அதை வந்து அழியாமல் பார்த்துக்கொள்ளணும்